இந்திய கல்வி முறை எப்படி இருக்குதுன்னா இங்கே படிக்கிறதுக்கு இனிமையாக இருக்கும் நல்லா படிக்கலாம் அது வந்து எல்லாமே புரிஞ்சு எந்த மாநிலத்திலேருந்து வந்து படிச்சாலும் தமிழ் வந்து இனிமையாக இருக்கும் படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னா தமிழ் நிலையில் படிச்சோம்னால் நம்ம வேலைவாய்ப்புக்குங்கும் அப்ளே பண்ணும் போது அதில் ஒரு பெர்செண்டேஜ் நம்மளுக்கு வந்து கொடுத்துடுவாங்க அது மூலியமாக கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு தமிழ் வழியில் படிச்சதுக்கு வேலை கிடைக்கிறக்கு ஈஸியான ஒரு வழிமுறையாக இருக்கும் தமிழ் படிக்கிறதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் இனிமையான சொற்கள் இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் வேற மாநிலத்தில் வேற எங்கே முத கொண்டு எல்லாருமே எங்கள் தமிழை தான் இனிமையாக இருக்குதுனு சொல்லியிருக்காங்க இதில் என்ன பிரச்சனை எங்களுக்கு இருக்குதுன்னா கொஞ்சம் வந்து எக்ஸாம் எல்லாம் கண்டக்ட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லா இதுவும் ஒரே மாதிரி கொண்டுட்டு வரணுங்கிறக்காக இப்போ பசங்களை வந்து சஃபர் பண்ணுறாங்க இந்த நீட் தேர்வுனால் குழந்தைங்களெல்லாம் ரொம்ப சஃபர் ஆகுறாங்க எதோ ஒரு எக்ஸாமுக்கு போகணுன்னா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் போகணும் பசங்கள் வந்து விருப்பப்பட்டு படிக்கிறதுக்கு கொஞ்சம் இடையூறலா இருக்குது அதனால் வந்து கொஞ்சம் பசங்கள்லாம் சஃபர் ஆகுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்வழியில் படிச்சோம்னால் உடனே வேலைவாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இப்போ தமிழ்ல படிச்சிட்டு பாதியில போய் இங்கிலிஷ் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு வேலைவாய்ப்புக்கு அப்ளே பண்ணும் போது பெர்செண்டேஜ் வந்து அவங்களுக்கு இல்லாமல் போகும் இதெல்லாம் தான் வந்து பிரச்சனையாக இருக்குது